த்ரெட்மில் என்பது ஒரு கருவி அதாது அதில் ஓடுவதற்கும் நம்ம மைதானத்தில் ஓடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரே மாதிரியெலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம த்ரெட்மில்ல ஓடும் போது பார்த்திங்கனா அது ஒரே இடத்துல நம்மளோடைய உடல்ல வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருன்றது எல்லாரோடய இது ஆனால் நம்ம வெளியில மைதானங்கள்ல ஓடும் போது இயற்கை சூழலோட இயற்கை காற்றை சுவாசிச்சிட்டு நம்ம அந்த தன்மைகளை உணர்ந்துக்கிட்டு நம்ம ஓடும் போது நம்ம உடம்பில் இருந்து அந்த நீர்கள் வெளியாகும் போது அது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் இப்போ த்ரெட்மில் வந்து ஒரே இடத்துல வந்து மிஷின் நம்மளை கன்ட்ரோல் பண்ணுறமாரி தெரியும் த்ரெட்மில்ல பொறுத்தவரைக்கும் எல்லாரும் வந்து அதில் ஓடுறதும் நம்ம நேர்ல ஓடுறதும் ஒன்னான்னு கேட்டால் இல்லை நம்ம தினமும் வந்து வெளியில வந்து இது ஓடுறதுனால நம்ம உடல்ல உட்காந்து நிறைய பேர் பார்த்திங்கனா நம்ம உடல் எடை வந்து மோசமான ஒரு உணவுமுறை போன்றதால் தான் இந்த உடல் எ எடை வந்து அதிகரிக்குது அப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இதனால தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம தினமும் வந்து இந்த ஓட்டம் இந்த வந்து இதுமாதிரி ஓடுறோம் இந்த ஓடுறதுனால கிடைக்குற நன்மை பார்த்திங்கனா நம்ம வயிற்றுல இருக்க கொழுப்புகள் ரத்த அமைப்புகள் எல்லாம் சீரமைக்கும் இயற்கையாக ஓடுறதுல கிடைக்கக்கூடிய அந்த சுவாசிப்பு அந்த காற்று அந்த

எப்படின்னா ஒரு சில நேரங்களில்லாம் நம்ம ஓடும் போது நம்மளோடய காலிலேருந்து வடிகிற அந்த நீரானது எல்லாமே பார்த்திங்கனா நம்ம ஓடுற அந்த காற்றோட காற்றா வந்து அது எல்லாம் வெளியாகும் கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியாகிறது நம்ம வந்து நம்ம மனநிலை வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு நம்ம மாற்றப்படுவோம் ஆனால் ஒரே ரூம்க்குள்ள த்ரெட்மில்ல ஓடும்போது அந்தமாதிரி ஒரு நினைவுகள் வராது இப்போ நம்ம வெளியில ஓடும் போது மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளோடய நினைவுகளை வந்து ஒரு இதில் வந்து அவங்களோட நம்ம நம்மக்கூட ஓடிவர்றவங்களோட அவங்களோட பேசிக்கொண்டு நம்ம அப்படி ஓடும் போது பார்த்திங்கனா இயற்கை வந்து ரொம்ப நமக்கு நமக்கேற்ற ஒரு சூழல்லே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு அறைக்குள்ள வந்து இந்த த்ரெட்மில்ல ஓடும் போது நீங்கள் அந்த நாலு சுவுத்துக்குள்ள ஓடும் போது இதில் என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்திங்கனா நன்மை இல்லை ஆனால் மைதானத்தில் ஓடுறதுனால கிடைக்குற நன்மைகள் வந்து அதிகம் ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கு அப்படி வெளி சூழலுக்கு போக முடியாமல் வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ளையே இந்த த்ரெட்மில்லை வச்சு ஓட்டுறாங்க இதுவும் ஒரேமாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கனா இல்லை ஏன்னு பார்த்திங்கனா இயற்கையோடு நம்ம செயல்படுத்துகிறது தான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது செயற்கை முறையில் நம்ம பண்ணுறது வந்து நம்ம உடல் நலத்துக்கு அது கேடு தான் ஆனால் இயற்கை வந்து நமக்குள்ள அந்த சுவாசக்கோளாறு சுவாசப் பிரச்சனைகள் எதுவுமே வராத அளவுக்கு அந்த இயற்கை அது வந்து மாற்றும் நம்ம வெளிக்காற்ற சுவாசிக்கும் போதும் வெளியில இருக்க சூரிய வெப்பம் நம் மீது அந்த இளம் வெப்பம் பதியும் போது நமக்கு விட்டமின் டி இந்தமாதிரி நிறைய வந்து நம்ம உடல் சத்துக்கள் கிடைக்குது இதனால் நம்ம வெளியில ஓடுவது தான் நமக்கு சிறந்த முறை